நம்மளுடைய சமுதாயத்தில் குழந்தைகள் பெரும்பாலும் பாதிக்க கூடிய கேம்கள் ஆன்லைனில் கேம்கள் மிகவும் குழந்தைகள் பாதிக்க படுகின்றனர் உதாரணமா பார்த்தீங்னா வீடியோ கேம்ஸ்கள் பல குழந்தைகள் சொல்லக் கூடியனதாக தான் உள்ளது இந்த சொந்த விளையாட்டுகளை ஒரு சிறந்த மாற்றாக மாணவர்கள் ஒப்புக்கொண்டனர் கண்கள் மிகவும் கெட்டுப் போகா அளவிற்கு மிகவும் குழந்தைகள் பாதிக்க படுகிறார்கள் குழந்தைகள் ஒரு லேப்டாப்பில் கணினி உன் அதன் போதைப் பொருளாக கண் காரணமாக மாணிக்கணக்குல உட்காந்துருப்பது அவுங்க உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் பெரும் ஒரு கேடாகத்தான் இருக்கிறது அது மட்டும் இல்லை உடல் பருமனையும் அதிகரிக்கும் இந்த பாரம்பரியம் தமிழ்நட்டு விளையாட்டுகள் உங்கள் குழந்தைகளை லேப்டாப்பு ஸ்மார்ட் போன்களில் இருந்து விலகி வைக்க ஆனால் அதிகப்படியான வீடியோ கேம்ஸ் விளையாடும் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் நீங்கள் எப்போதும் வீடியோ ஜேம்ஸ்க்களை விளையாடிக்கொண்டிருந்தால் போதுமான சுறு சுறுப்பு விளையாடுவது மற்றும் உடற் பயிற்சி செய்வது கடினமாகிவிடும் மேலும் போதுமான உடற்பயிற்சி இல்லாமல் குழந்தைகள் அதிக எடையாக மாறிவிடும் அளவிற்கு ஆன்லைன் கேமும் மிகவும் பாதிக்கக் கூடும் குழந்தைகளை மேலும் தங்கள் பாதிக்கக் கூடிய அளவிற்கு உட்கொள்ளும் வீடியோ கேம்கள் அதிகமாக செய்வது நட்பு மற்றும் பள்ளிக்குழந்தைகள் எவ்வளவு சிறப்பாக செயல் படுகிறார்கள் என்பதை முக்கியமான விஷயமாக பாதிக்கலாம் கிராமவரும் நாட்டுப்புறங்களில் இருக்கின்ற நறைய விளையாட்டுகளை உதாரணமாக சொல்லலாம் கபடியாடுதல் ஃலோநூல்க்காட்டம் பல்லாங்குழி இது போன்ற நறைய விளையாட்டுகள் தங்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது